ஹலோ ஆமாம் என்னப்பா என்ன வேணும் அப்படியா எப்போ வேணும் உங்களுக்கு மூண் நாள்குள்ளையா எங்கள்கிட்ட இருபது கலரில் இருக்கு நீங்கள் எப்போ வேணும் சொன்னிங்கன்னா கலர் கொண்டு வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இதுக்கு டெமோ காட்டுவோம் எங்கள்கிட்ட வந்து பி பிங்க்கே வந்து ஷேடுமாதிரி அதில் அஞ்சு இருக்கும் ரெட்டு ஷேட்டில் ஒரு அஞ்சி கலர் வரும் வரும் ஒயிட்டு எல்லோ இப்படி வந்து ஷேடும் சேர்ந்து வரனால இருபது கலர் வரும் எங்கள்கிட்ட அது வந்து ஆயரத்து ஐநூறு நாட்களை பொறுத்துக்கா முகூர்த்தம் நேரம்ன்னா வில கூட வரும் முகூர்த்தம் வில முகூர்த்தம் இல்லைனா வில கொஞ்சம் கம்மியாக வரும் நீங்கள் கேட்குறது எப்போ முகூர்த்தத்தோட கேட்கிங்களா இல்லைனா ஃபங்க்ஷன் ஏதாச்சும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கேட்கிங்களா அப்படியா உங்களுக்கு அன்னைக்கு மட்டும் போதுமாக இல்லைனா மறுபடியும் எப்போமா ஊடையில் பூ தேவைப்படுமா அப்படியா சரி அப்போ மொத்தமாக இருக்கு ஆனால் அமௌண்ட்டு உங்களுக்கு சொல்லுறேன் நான் பார்த்து ஆ அப்படியா சரி நீங்கள் அப்போ நான் வந்து நம்பர் தந்துடுறேன் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு எப்பெப்போ என்னென்ன பூ தேவைப்படும் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ரேட்டையும் அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரேட்டு செட்டாகுதான்னு பாருங்கள் ரோஸ் பூ வந்து கலர்க்கு தக்கன ரேட்டு விழும் ரெட் ரோஸ்ன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் மறுபடி கலர் வந்து வித்யாசமான கலர்களாக வாங்கினுச்சில வந்து ரேட்டு இதில் இருந்து அஞ்சுருவா பத்துரூவா கூட தான் வரும் உங்களுக்கு ஆ உங்களுக்கு கம்மி பண்ணித்தறோம் நீங்கள் இவ்வளோ மொத்தமாக பல்க் ஆட்ராக தந்திங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணித்தருவோம் ஆ நீங்கள் வந்து ஆ சரி அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட்டு ச இது ஃபர்ஸ்ட்டு பேமண்ட்டு ஏதாச்சும் பண்ணிருங்க அதுக்கப்புறோம் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணிருவோம் ஆ சரி சரி மேம்